ஹலோ வணக்கங்க சார் ஆன்லைன் ஷாப்பிங் சென்டருகாரங்களா அமேசான் அமேசான் டெலிவரி பாய் இருக்காங்களா ஆமாங்க சார் வணக்கம் நான் தருமபுரிலேருந்து சரளா பேசுகிறேன் சார் நாங்கள் வந்து சில பொருட்கள் ஆன்லைனில் ஆடரு பண்ணியிருந்தோம் என்னனால் ரெண்டு கிலோ உளுத்தம் பருப்பு பத்து கிலோ அரிசி ரெண்டு லிட்ரு எண்ணெய் அதுக்கு அப்பறம் குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸு டா டாய்ஸ் கொஞ்சம் இன்னுமா நோட் புக்ஸு இதெல்லாம் ஆர்டரு பண்ணியிருந்தோம் ஆனால் இப்போ அதெல்லாம் வேண்டாங்க சார் நிறையா சேர்ந்துச்சி அதனால் இப்போது வேண்டாம் அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க தேவைப்படும் போது நாங்கள் வாங்கிக்கிறோம் ஆமாங்க சார் இப்போ நாங்கள் திடீர்ன்னு வெளியூர் போகிறோம் வெளியூர் போகிற வேலை வந்துருச்சு அதனால் இங்கேருக்க மாட்டோம் யாரும் அதனால்தாங்க சார் அதை கேன்சல் பண்ணிவிடுங்க சார் ஆம் பேலன்ஸ் இருக்கிறத கேன்சல் பண்ணிவிடுங்க இங்கே வர வேண்டாம் நாங்கள் வேணுன்னால் ஆர்டரு பண்ணிக்கிறோம் ஓகேங்க சார் தேங்க் யூ